கோயமுத்தூரில் வந்து பொழுதுபோக்கு நடவடிக்கைகள்னால் இப்போ வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து மராத்தான் அந்த மாதிரி நடத்துகிறாங்க ஸோ வீட்டிலே வந்து முடங்கி இருக்கிற மக்கள் வந்து வெளியே வந்து ஒரு ரெண்டு கிலோ மீட்ரு மூணு கிலோ மீட்ரு ஓடி மற்ற மக்களோட வந்து சேர்ந்து பழகி இது பண்ணுறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வீக்கெண்ட்டில் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படிங்கறது வந்து கோயமுத்தூரில் இருக்கிற முக்கியமான ஏரியாஸில் வந்து நடத்துகிறாங்க அப்போ வந்து மக்கள் வந்து எல்லாேரும் ஒரே இடத்துல ஒன்றுகூடி எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஒவ்வொருத்தரையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு விளையாடிட்டு ஸோ அந்த ஃபுல் டே வந்து என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படிங்கறத வந்து இப்போது செஞ்சுகிட்ருக்காங்க கோயமுத்தூரில் அதுவும் ரொம்ப வந்து மக்களை வந்து ஒன்றிணைகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ஒரு ஆக்ட்டிவிட்டி